கடலூர் மாவட்டத்தில் வந்து முக்கிய தொழில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து விவசாயம் உற்பத்தி சேவை துறை எங்கள் மாவட்டத்தில் வந்து நெய்வேலியில் வந்து அனல்மின் நிலையம் அனல்மின் நிலையத்தில் வந்து பழுப்பு நிலக்கரி பழுப்பு நிலக்கரி உற்ப வெட்டி தோண்டி எடுப்பாங்க அது எதுக்காகன்னா கரண்ட்டு தோண்டி எடுத்து கரண்ட்டு எடுப்பாங்க கரண்டுக்கு கரண்டு தொழில் கரண்ட்டு தயாரிக்கிறது மீன் பிடி மீன் விளைச்சல்லாம் எங்கள் பகுதியில் கிடையாது அனல்மின் நிலையம் இருக்குது தொழில்சாலைகள் இருக்குது முந்திரிக்கொட்டை தொழிற்சாலை முந்திரிக்கொட்டி ஆலை முந்திரிக்கொட்டை அந்த எண்ணெ உருகிற ஆலை இருக்குது எங்கள் பகுதியில்